எங்கள் ஊரில் ஆடு மாடுங்க நிறைய வளக்கிறாங்க கவுர்மெண்ட்டில் ஆடுங்க நிறையா ஃப்ரீயாக கொடுத்ததனால இப்போ ஆடுகள் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சி மாடுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதேப்போல் கவுர்மெண்ட் மாடுகள் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நல்லா வளத்துக்கலாம் ஃபஸ்ட்டெல்லாம் காடுகல்லாம் நிறையா இருந்துச்சு நல்லா பசுமையாக நிறையா இருந்துச்சு ஆடு மாடுகள் வளக்குறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் இப்போ வந்து எங்கூரில் பாதிக்கு பாதி கவுர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஏதோ ஃபேக்ட்ரி கட்றதுக்குன்னு சொல்லி கவுர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதனால் இப்போ வளக்குறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய வீடுகள் போகுது அந்த ஃபேக்ட்ரி கட்றேங்கிற பேரில் நிறைய வீடுகள் தோட்டம் நிறைய எடுத்துக்கிறாங்க அதனால் இப்போ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது எங்கள் ஊரில் இதேப்போல் கரண்ட் சலுகை தண்ணி எதுவும் ஈஸியாகவே கிடைக்குறதில்ல நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலும் யாரும் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல ஒரு ரோடு அணியாக போடுறதில்ல ஒரு டிச்சி எதுவும் அணியாக இல்லை